ஆ வணக்கங்க எங்கள் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசன் ஒயரெலாம் பழசாயிடுச்சுங்க அதை வந்து மாற்றணும் அவங்க நீங்கள் வந்து நல்லா பெஸ்ட்டாக தாராமங்கலம் ஆ ஆமாம் தாராமங்கலங்க விசாரிச்சு பார்த்து நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணுவிங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதுதான் சரிங்க கால் பண்ணியிருக்கேங்க ஃபுல்லாகவே ஒரு நாலஞ்சு அறை வருங்க ஆ ஃபுல்லாகவே எல்லாமே வந்து மாற்றணும் ரொம்ப பழசாக இருக்குது ஏதோ இது மழை பெஞ்சா வந்து பார்த்திங்கன்னா ஷாக் அடிக்கிது இல்லை ஸ்விட்ச்சு பாக்ஸு ஒயரு எல்லாமே வந்து மாற்றணும் எர்த் அடிக்குது மழை பெஞ்சா வந்து பார்த்திங்கன்னா புல்லாக எர்த் அடிக்கிறது அதனால ஆ ரொம்ப பழசாக இருக்குது ஆனா இல்லைல்ல அது அந்த காலத்தில் இருக்கிறனால அதை அப்படியே விட்டாச்சு ஆ வந்து பாருங்க எவ்வளோ ஆ ஆ ஆ இதே நம்பரு தாங்க ஆ வந்துட்டு கால் பண்ணுங்க ஆ ஆ ஆ சரி பார்த்துட்டு ஆ வந்து பாருங்க வந்து பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டிங்கன்னா அதைமாரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிவோம் கொஞ்சம் லைட்டு ஃபேனு எல்லாமே மாற்ற வேண்டியது இருக்குது அதுவுமே மாற்றணும் இல்லை நாங்கள் வாங்கி தந்திட்றோம் எங்களுக்கு கிடைக்காதா எங்களுக்கு கிடைக்காத பொருள் வேணா நீங்கள் வந்து வெளியே வாங்குங்க மீதிப்பொருளெலாம் நாங்கள் வாங்கி தந்துடுறோம் ஆ ஆ ஆ ஆ பார்த்துட்டு நீங்கள் சொல்லிடிங்கன்னால் அதேமாதிரி நாங்கள் வாங்கி தந்துடுறோம் ஆ ஆ ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ ஆ சரிங்க ஆ நாளைக்கு வந்து ஆ வந்து பா ஆ நன்றிங்க